வாப்பா வாங்க பால் வேணும்

ஒரு லிட்டர் வேணும் ஏம்மா பால் விலை நாற்பது ரூபா தானே இருந்தது நாற்பத்தஞ்சி ரூபா ஏறிவிட்டு அஞ்சு ரூபாய் கூட சொல்கிறீங்க தக்காளி விலையெல்லாம் ஏற்றிட்டாங்கனு ஏம்மா பாக்கெட் பால் விலையெல்லாம் கம்மியாக இருக்கேம்மா நீங்கள் சொல்கிறது விலை அதிகமாக சொல்கிறிங்களே அதுவும் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதும் கரெட்டு தான் உண்மைதாம்மா உண்மைதான் தப்பில்லை நீங்கள் சொல்கிறதும் கரெட்டு தான் பசுமாட்டு பால் உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக கண்டிப்பாக பசுமாட்டுப்பால் உடம்புக்கு நல்லதுதான் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க சரி ஒரு லிட்டர் பால் கொடுங்க இனிமேல் உங்கள்கிட்டையே ரெகுலராக பால் வாங்கிக்கிறோம் ஓகே விவசாயிங்களும் வாழணும் இல்லையா பசுமாடு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம் இருந்தாலும் விலைவாசி ஏறிடிச்சு விலைவாசியும் ஏறிடிச்சு பால் விலையும் ஏறிடிச்சு தக்காளி விலையும் ஏறிடிச்சு எல்லா விலையும் ஏறிடிச்சு கண்டிப்பாக சுத்தமான பால்தான் பரவாயில்ல தண்ணி கலக்காமல் இருக்குமா பால் தண்ணிக் க இல்லையே பசும்பாலுலேயே நிறையா தண்ணியெலாம் கலந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்களே ஓகே ஓகே டெய்லி அப்போது ஒரு லிட்டர் பால் கொண்டு வந்து கொடுத்துருங்க

கண்டிப்பாக கொடுத்துறேங்க சரிங்க